ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் சார் சரி சார் சரி சார்

சரி சார் சரி சார் இருக்கு சார் வண்டி டெம்போ ட்ராவலரே இருக்கு சார் ம் சரி சார் சரி சார்

சரி சார் கண்டிப்பாக சார் சரி சார் சரி சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் ஒரு நாளைக்கு ஆயரூபா சார் இது கிலோமீட்டர் சார்ஜ்ஸ் எல்லாம் வராது இதில் ஏன்னா இது மௌண்டன்னு அதால் மேலே ஆப்டே கிலோமீட்டர் எல்லாம் பார்க்க முடியாது இதுல ஒரு நாளைக்கு தௌஸண்ட் ருப்பீஸு டிரைவர் பேட்டா வந்து ஒரு டூ ஹண்ட்ரடு ருப்பீஸு ஆ உங்களுக்கு இங்கே எங்கங்கே சுற்றுனுன்னு ப்ளன் பண்ணி இருக்கீங்களா இல்லை நாங்களே பார்த்துக்கணுமா சரி சார் சரி சார் சார் எங்கே ஸ்டே பண்ணி இருக்கீங்க எங்கே ஸ்டே பண்ணி இருக்கீங்க ஓ எங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஓ அப்படிங்களா சரி சார் சரி சார் சரி சரி சார் பண்ணிக்கலாம் சார் நம்ப தௌஸண்ட் ரூப்பீஸு அது டிரைவர் பாட்டா வந்து டூ ஆ எடுத்தவனுக்கு இருக்கு சார் அங்கே போனன்னா அங்கே ஒரு உங்களுக்கு டெம்பிள் இருக்கு நீங்கள் அங்கே ப்ரேயர் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த க்ரௌண்ட் எல்லாம் இருக்கு குழந்தைங்க எதாச்சுனா விளையாடு விளையாடலாம் அது முடிச்சோன்ன நேராக திருப்பியும் உள்ளார ஏற்காடுக்குள்ளார வரும் உள்ளார வந்திங்கன்னா இது இருக்கும் மஞ்ச மஞ்ச குட்டைன்னு ஒன்று இடம் இருக்கு அந்த இடம் பார்த்துக்குறோம் பார்த்தோன நேரா கொண்டு வந்து சரவணாஸில் விட்டுறேன் நீங்கள் சாப்பிட்டுகோங்க முடிச்சு சாப்பிட்டு முடிச்சோனா நேராக மறுபடியும் பகோடா பாயிண்ட் போகறோம் பகோடா பாயிண்ட் போம் போது போகற வழியிலேயே இருக்கு சார் இங்கே இது இருக்கு ஆ எக்கு எக்ஸிபிஷன் போட்டு இருக்காங்க டிக்கெட்ஸ் வந்து தௌஸண்ட் ரூபீஸ்சுன்னு சொல்லி அப்படியே மேலே நடக்குறது அந்த கண்ணாடி ப்ளாக்கில் இத எல்லாம் பார்க்கலாம் நீங்கள் அதெல்லாம் பார்த்து பார்த்துக்கலாம் அப்புறம் பிக்கூன்னு ஒரு பார்க் இருக்கு அங்கே விட்டிங்கன அங்கே பறவைகள் எல்லாம் இருக்கும் நீங்கள் அந்த பறவைகள் எல்லாம் மேலே அப்படியே கையில் ம தலையில் எல்லாம் உட்காரும் அதெல்லாம் முடிச்சிட்டோன கொண்டு வந்து நான் விட்டுறேன் லேக்கில் எல்லாம் சுற்றி முடிச்சு விடுங்க அப்புறம் ரூம்க்கு போய்கலாம் இன்னொரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு கிளம்புகிறோம் லேடிஸ் லேக் பீக்கு லேக் பீக்கு ஜென்ஸ் சீட்டு அப்புறம் டிவி ஸ்டேஷன்னு அதெல்லாம் முடிச்ச அதெல்லாம் முடிச்சோன ஆ ஒரு ரெண்டு மூணு கோவில் இருக்கு சார் அதைவேணா சுற்றி காட்டுகிறேன் நான் ஆ ஆ ஆ சொல்லுங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஜெர்கின் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வந்துடுற சொல்லுங்கள் சரி சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக வாங்க சார் வாங்க வாங்க தேங்க் யூ சார்